எனக்கு வந்து ரன்னிங் ரேஸ் வந்து ஷூவுன்னால் அது கட் ஷூ இல்லை ரன்னிங் ஷூ அந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா கட் ஷூ வந்து எப்பயும் போல் வாக்கிங்கு சும்மா ஜாக்கிங் அது மாதிரி நடக்கிறது ரன்னிங் ஷூங்கிறத்து நல்லா ஸ்பீடாக ஓடுறத்துக்கு அந்த ரன்னிங் ஷூ வந்து செம்மையா இருக்கும் அது இல்லாமல் அது நல்லா ஹெவியாக இருக்கும் ஹெவின்னால் வெயிட்டு இருக்காது நல்லா நல்லா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அதனால் அந்த ஷூ வந்து ரொம்ப நல்லாருக்கும் அதே போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இங்க் ப்ளூக்கு அது அது வந்து எனக்கு ரொம்பப் பிடிக்கும் அந்தக் கலரு அதனால் அந்தக் கலரு ஜெர்சியை போட்டுட்டு ஓடுறத்து நொம்ப எனக்கு ரொம்பப் பிடிக்கும் அது இல்லாமல் ஃபேண்ட்டும் ப்ளூ ஜெர்சியும் ப்ளூ ஷூவும் ப்ளூ மூணுமே ப்ளூவாக இருந்துச்சின்னால் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் அது இல்லாமல் புளூன்னால் ஸ்கை ப்ளூ ஸ் ஸ்கை ப்ளூ இல்லைன்னா இங்க் ப்ளூ அது மாதிரி கலராக இருந்தால் எனக்கு ஓடுறத்துக்கு ரொம்ப நல்லாருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வசதியாகவும் இருக்கும் அதை ப அந்தக் கலரை பயன்படுத்தி ஓடுறதுனால